ஹலோ சொல்லுங்கள் ஆமாம்ங்க வணக்கங்க சொல்லுங்கள் ஓகேங்க

ஆமாம்ங்க இன்சூரன்ஸ் இருக்குங்க மெடிகல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸு லைஃப் இன்சூரன்ஸு இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு எந்த மாதிரியான உங்களுக்கு விருப்பம் இருக்குங்க உங்களுக்கு ஐடியா இருக்கா ஓகேங்க ஓகேங்க மந்த்லி கட்டுற மாதிரி இருந்தா அது ஒரு பேமெண்ட்டுங்க சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்லி கட்டுறதுனா அது ஒரு பேமெண்ட்டுங்க இயர்லி கட்டுற மாதிரி இருந்தா அது மாதிரி பேமெண்ட்டுங்க நீங்கள் எந்த அளவுக்கு பேமெண்ட் பே பண்ண விருப்பப்படுறிங்க ஓகே ஓகேங்க அப்படினா நீங்கள் பண்ணிகலாம்ங்க இருக்குங்க இன்சூரன்ஸு அது வேணா நீங்கள் இயர்லி ஃபை தௌசண்ட் பே பண்ண முடியுங்களா ஆ ஓகேங்க ஆ அதுக்கு டூ பர்சன்டேஜ் வருங்க நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஹெல்த்து சம்மந்தமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது த்ரீ லாக் கட்டாம நீங்கள் லாக்ஸ் பண்ணிக்கலாங்க க்ளைம் பண்ணிக்கலாங்க அது அது நீங்கள் வந்து அதுவும் இயர்லி கட் பே பண்ண முடியும்ன்னா சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்லிங்க ஆ சிக்ஸ் மந்த் ஒன்லின்னா சிக்ஸ்ட்டி தௌசண்ட் இது பண்ணிங்கன்னா டென் லாக் க்ளைம் ஆகும்ங்க டென் தௌசண்ட் பண்ணிங்கன்னா டென் தௌசண்ட் டென் லாக் க்ளைம் க்ளைம் ஆகுங்க ஓகேங்க இல்லை எங்கள் ஏஜென்ட்டை உங்கள் வீட்டுக்கு வர சொன்னாலும் வந்துருவோங்க நாங்கள் நேரடியாக உங்களை மீட் பண்ணி பேச முடியும்னா இன்னும் ஃப்ரீயாக பேசலாம்ங்க ஆ ஓகேங்க மேம் தேங்க் யூ